ரீசண்ட்டா ஒரு வாட்ச் வாங்கினேன் எலக்ட்ரானிக் வாட்ச் ஆன்லைனில் வாங்குனது நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் ப்ராடெக்ட் ரிசிவ் ஆகும்போதே டேமேஜாக வந்துருந்துச்சு ஸோ என்னால் ரிட்டனும் பண்ணமுடில்ல அந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்து ரிட்டன் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக ஸ்பென்டாயிடுச்சு ஸோ ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் நான் ஆன்லைனில் வாங்கும்போது ரீஃபன்ட் இருக்கான்னு கேட்டு வாங்கணும் தேங்க் யூ